எங்கள் ஊர் சைட் பார்த்தோம் அப்படினா களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நிறையா நாட்டுப்புற பாடல்கள் பாடுவாங்க களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்குனு இல்லை எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரியான பாடல்களும் பாடுவாங்க உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா வயல் வேலைகள் வயலில் என்னன்ன வேலைகள் பண்ணுவாங்க அப்படினா களை எடுப்பாங்க நாற்று நடுவாங்க க அறுவடை பண்ணுவாங்க இந்த டைம்லெலாம் அவர்களுக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியக்கூடாது அப்புறம் சூரியன் சூரியன் வேறு நல்லா வெயில் வேறு அடிக்குமா அதனால் நமக்கு அந்த களைப்பும் தெரியாமல் அதே சமயத்தில் வேலையும் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நாற்று நடும் போதெல்லாம் நாட்டுபுற பாடல்கள் நிறையா பாடுவாங்க அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஒப்பாரி பாடல்கள் இறந்தவங்க வீட்டில் வந்து ஒப்பாரி பாடல்கள் அப்படின்றது பாடுவாங்க அது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பாடல் அதே மாதிரி குழந்த அழுதுச்சு அப்படினா ஆராரோ ஆரிராரோ அது மாதிரி ஏகப்பட்டது அதை வந்து ந இன்னும் நிறைய பாடுவாங்க நான் சின்னதாக ரெண்டு இது மட்டும் சொல்கிறேன் அது மாதிரி குழந்தைங்க அழுதால் தாலாட்டு பாடல் அப்படின்றதுக்கும் நிறைய நாட்டுப்புற பாடல் இருக்குது அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து காணும் பொங்கல் காணும் பொங்கல் எப்படி சொல்லுவாங்கன்னா கன்னி பொங்கல் அப்படினு சொல்லுவாங்க கன்னிப் பொங்கல் அப்போது கன்னிப் பெண்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு தத்தங்கி கொட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு கூடையை வந்து நடுவில் வைச்சு தத்தங்கி கொட்டுவாங்க அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் கன்னிப் பெண்களுக்கு ஏற்ற மாதிரியான சாங்லாம் பாடுவாங்க அப்புறம் விநாயகர் ஏன்னால் கா சாமி கும்பிடுவாங்க அன்றைக்கி ஆற்றுக்கிட்ட அப்போ விநாயகர் தான் அங்கே இருக்குன்றதினால விநாயகர்க்கு ஏற்ற மாதிரி பிள்ளையார் பிள்ளையார் எங்கே இருக்கார் பிள்ளையார் ஆற்றுக்கும் அந்தாண்டே அமர்ந்து இருக்கார் பிள்ளையார் இது மாதிரி ஏகப்பட்ட வரிகள் கொண்ட நாட்டுப்புறல் பாடல்களை பாடுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி எங்கள் கிராமபுறத்தில் நிறைய நாட்டுப்புறல் பாடல்களை பாடிகிட்டு தான் இருக்காங்க